வாழ்க்கை வாழ்க்கை என்பது நாம் மட்டுமே வாழ்வது வாழ்க்கை ஆகாது வாழ்க்கை என்பது நம்மை சார்ந்தவர்களும் நலமுன் இருக்க வேண்டும் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்றால் சிக்கனம் தேவை சிக்கனமும் சேமிப்பும் அவசியம் நான் படித்த பள்ளி பருவகாலத்தில் எனக்கு கற்றுக்கொடுத்த நீதிபோதனை வகுப்புகள் இப்பொழுது எனக்கு பாடமாக அமைந்திருக்கிறது என்னை ஈன்றவர்கள் பெற்றெடுத்தவர்களுடைய வாழ்க்கை பாதையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் கொடுத்த நெறிமுறையின் வழியின் என்னுடைய பிள்ளைகள்ளுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானித்தேன் இருவரையும் நன்கு படிக்க வைத்திருக்கிறேன் அவர்களுடைய எதிர்காலம் அவர்கள் கையில் என்பதை விட அவர்களுக்குண்டான பாதையையும் வந்து உருவாக்கி கொடுத்து இருக்கிறேன் ஒவ்வொரு மழைத்துளியும் ஒரு கடல் போல் சேரும் என்பதற்கினங்க ஒவ்வொரு மணித்துளியும் சேமிக்க வேண்டியது அவசியம் கடந்த காலங்களில் கடினப்பட்டு கஷ்டப்பட்டுருந்தாலும் எதிர்காலங்களை துள்ளியமாக கணக்கிட்டு துள்ளியமாக அறிந்து துள்ளியமாக செயல்பட்டால் வெற்றியை என்பது நிச்சியமாக எடுத்து செல்லலாம் என்பதை அறிந்துகொண்டு பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொடுத்துருக்கிறேன் நானும் அது வழியில் நடிக்கிறேன்